குட் மார்னிங் சொல்லுங்கள் சொல்லுங்கங்க என்ன விஷயம் அப்படிங்ளா ஓகே ஸோ ஹெச்எல் கம்பெனியில் எவ்வளோ நாளாக வேலை செய்யுறீங்க சுஜி அப்படிங்களா ஓகே ஓகே ஸோ இப்போ பர்ஸ்னல் லோன் தேவைப்படுதுங்களா உங்களுக்கு ஓகே எவ்வளோ அமௌண்ட் லோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கிங்க அப்படிங்களா சரிங்க உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ சுஜி ஓ அப்படிங்ளா ஓகே ஓகே ஓகே இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு இது இருக்குங்களா லைக் இஎம்ஐஸ் போயிட்ருக்குங்களா இல்லை வேறு ஏதாவது லோன்ஸ் உங்களுது இருக்குங்களா ஓ அப்படிங்களா சரிங்க அப்போ ஐ திங்க் நீங்கள் சொல்கிற அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிலாம் எலிபில் எலிஜிபில்ட்டி நான் வந்து நான் செக் பண்ணனும் சரிங்களா ஓ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் ஐ திங்க் வேறு எதுவும் லோன் இல்லாதனால் எலிஜிபில்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஃபை லேக்ஸ் வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு எலிஜிபில்ட்டி இருக்கும் சரிங்களா ஓகேங்க ஓ சரி ஓகே இப்போ பர்ஸ்னல் லோன்ஸ்ன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் நீடட் என்னென்னா ஆதார் கார்டு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ பேன் கார்டு அப்பறம் வந்து உங்களோட த்ரீ மன்த்ஸோட சேலரி ஸ்லிப் தேவைப்படும் அண்டு சிக்ஸ் மன்த்ஸ் ஓட பேங்க் ஸ்டேட்மென்ட் அலாங் வித் திஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஃபோட்டோகிராப் குடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு அதாவது பர் லாக் வந்து நாங்கள் செவன்ட்டின் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறோங்க எஸ்பிஐயில பர்ஸ்னல் லோன்றதுனால் ஸோ நாங்கள் உங்களோட இஎம்ஐ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணி உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆனதுக்கப்புறமா அந்த இஎம்ஐ ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா ஓகே அதாவது இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஃப்டின் ஒர்க்கிங் டேஸ் ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணீங்கன்னா எங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சி லோன் சேங்ஷன் ஆகி தென் டிஸ்போஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர் ஃபிஃப்டின் ஒர்க்கிங் டேஸ் ஆகும்மா

நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லுங்கள் எங்களோட ஏஜென்ட்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் ஸோ அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் ரெடி மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபோனில் ரெடி ஆயிடுச்சின்ட்டு எங்களோட ஏஜென்ட் பா ஆஃபிஸ்லேர்ந்து அமுச்சிவிடுறோம் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும்

ஓகே ஃபைன் யா தேங்க் யூ